மாடித் தோட்டத்துக்கும் வீட்டுத் தோட்டத்துக்கும் ரொம்ப டிரிபரென்ஸ் இருக்குதுங்க மாடித் தோட்டத்தில் வந்து அந்த தொட்டியில் வைச்சா அந்த தொட்டியில் மட்டுந்தான் அதுங்க தொட்டி முழுக்க மட்டுந்தான் வளரும் ஆனால் வீட்டுத் தோட்டத்தில் வெச்சோமுன்னா செடி நல்லா படர்ந்து அழகாக வளரும் இது காய்கறிகளை அதிகமாக தரும் மாடித் தோட்டத்தில் அவ்வளோவாக இருக்காது ஆனால் மாடித் தோட்டம் வீட்டுத் தோட்டம் இல்லாதவங்க மாடித் தோட்டத்தில் வைக்கிறாங்க